எனக்கு தற்காப்புக் கலைகள் வந்து ரொம்ப பிடிக்கும் தற்காப்புக் கலைகள்னால் அதாவது ரொம்ப ஆர்ட் பண்ணுறது ஒரு க்ரியேட்டிவாக இருக்கிறது அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா கராத்தே க்ளாஸ் போகிறது யோகா போகிறது இதெல்லாமே நான் முன்னாடி பண்ணேன் அதை வந்து தற்காப்பு நம்ம தற்காப்பை வந்து காப்பாத்திக்கிறதுக்காண்டி நம்ம உடல்நலத்துக்காண்டி பண்ணுற பயிற்சி அது எல்லாமே அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது போக இந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல என்னென்ன வேஸ்ட்லேருந்து நம்ம பெனிஃபிட் அடைகிறது ஒரு நியூஸ் பேப்பரை வச்சு என்ன க்ரியேட் பண்ணலாம் ப்ளஸ் வீட்டில எப்படி நம்ம அழகு சாதனப் பொருள்கள் வந்து எப்படி தயாரிக்கலாம் ப்ளஸ் அந்த உட்டு உட்டுல வந்து என்னமாதிரி க்ரியேட்டிவாக ட்ரா பண்ணலாம் ப்ளஸ்ஸு வால்ல வந்து எந்த மாதிரியெல்லாம் டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் லைக்கு ஒரு ஒரு ஃப்ளவர் பாட்டே இருக்குன்னால் அந்த ஃப்ளவர் பாட்டுக்கு என்ன கலர் பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்தமாதிரி விஷயம்லாம் எனக்கு பிடிக்கும் எப்படி ஃப்ளவர் பாட் வந்து நியூஸ் பேப்பர்ல தயாரிக்கிறது எப்படி ஒரு குட்டி சைக்கிள் வந்து நியூஸ் பேப்பர்ல தயாரிக்கிறது அப்புறம் ஹாட் போர்டை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அதில் ஒரு ட்ரீ ட்ரா பண்ணுறது அந்த ட்ரீயை கட் பண்ணி ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி வச்சு அதில் ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறது ப்ளஸ் கா இருக்கிற வேஸ்ட் கார்ட் போர்ட்லாம் வச்சு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுறது நெக்ஸ்ட்டு ப்ளாஸ்டிக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வச்சு அந்தமாதிரி பண்ணுறது பெரிய பெரிய கலைகள் எனக்கு வந்து தெரியாது ஆனால் இந்தமாதிரி சின்ன சின்ன கலைகளை கத்துக்கிட்டால்தான் நம்ம பெரிய கலையை கற்றுக்க முடியும் ஸோ எனக்கு இதில் இருந்து எனக்கு என்ன எதுலேயிருந்து எப்போருந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா எனக்கு கொரோனா டைம்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்றதே தெரில இப்போ வீட்டிலையே இருந்து ஒருமாதிரி ப்ரெஷராகி டிப்ரெஷன் ஆகி அந்தமாதிரி இருக்கும்போது யூடியூப்பை பார்த்து நிறையா விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதுலேயிருந்து எப்படி பென் ஸ்டாண்ட் அந்தமாதிரி ஐட்டம்ஸ்லாம் மேக் பண்ண கற்றுக்கிட்டு அதுலேயிருந்துதான் தற்காப்புக் கலை ஆர்ட்டெல்லாம் எப்படி வரையிறாங்கள் எந்தமாதிரி இருக்காங்கள் அப்படின்றதெல்லாம் நான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதெல்லாம் அந்தமாதிரி டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பார்த்தேன் அது பார்க்க பார்க்க பார்க்க நானும் பண்ணி இந்த பேங்கிள்ல மேக் பண்ணுறது லைக்கு பேங்கிள்ல வளையல் மேக் பண்ணுறது அந்தமாதிரி அப்புறம் சின்ன சின்ன இயரிங்ஸ் மேக் பண்ணுறது அப்புறம் டால் மேக்கிங் மேக் பண்ணுறது இது எல்லாமே நான் வந்து கொரோனா டைம்ல நிறைய கற்றுக்கிட்ட ஒன்று அதுவுமே இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் டால்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன் அதை எப்படி ஷேப் ஒய்ஸ் கட் பண்ணுறது இது எல்லாமே ஒரு ஆர்ட்டு தான் நம்ம சின்ன விஷயத்தை ஒரு பென்சிலை கூட நம்ம ஷார்ப் பண்ணி சீவி அதுவுமே ஒரு ஷார்ப் எட்ஜில எப்படி அழகா சீவுகிறோம் அதுவுமே ஒரு ஆர்ட் எல்லாமே ஒரு சின்ன சின்ன இதுலேயிருந்து வந்ததுதான் ஸோ எனக்கு அந்த அதுலேயிருந்துதான் இந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அதனாலதான் தற்காப்புக் கலை அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த மெட்டீரியல் ஆர்ட் அப்படின்றது டிசைன் மேக் பண்ணுறது ராக்கு லைக் மெஹந்தி போடுறது இது எல்லாமே நான் வந்து கொரோனா பீரியட்ல கற்றுக்கிட்டேன் ஆரி ஒர்க்கு டிசைன் கூட கற்றுக்கிட்டேன் பட் எனக்கு அவ்வளோவா வரல ஸோ அதை நான் ரி ரிமூவ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறது இது எல்லாமே எனக்கு ஓரளவுக்கு தெரியும் ஸோ அதனாலதான் நான் மெட்டீரியல் ஆர்ட் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணேன் அந்த ஒரு விஷயத்துக்காண்டிதான் வந்து இது பண்ணி அந்த கொரோனா டைம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அதுலேயிருந்து நான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து அதுலேயிருந்து என்ன சில பொ டால் மேக் பண்ணி சில டால்ஸ்ஸெல்லாம் சேல்ஸ்ஸும் பண்ணியிருக்கேன் ஒரு டூ ஆர் த்ரீ ஒரு கிட்டத்தட்ட ஒரு டென் டால்ஸ்க்கிட்ட நான் சேல் பண்ணேன் அது வந்து நான் காலேஜ் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக் பண்ணி கொடுத்தது பேர்டே கிஃப்ட் கொடுத்தது ப்ளஸ்ஸு ஒரு டா டாக் மேக் பண்ணி கொடுத்தது அப்புறம் ஒரு டாக் அப்புறம் வந்து ஒரு ரேபிட்டு மேக் பண்ணி கொடுத்தது இது எல்லாமே நான் வந்து யூடியூப்பு அப்புறம் சேனல்ஸ்ஸை பார்த்து நிறையா கற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் அந்த கொரோனா டைம்ல அதுமாதிரி நான் பண்ணுற ஆர்ட்டெல்லாம் எங்கள் அம்மாவும் நல்லா இருக்குது வெரி சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்கள் நெக்ஸ்ட்டு வேற ஏதாவது பண்ணி வீட்டுக்கு அழகா வை அந்தமாதிரியும் சொல்லுவாங்கள் ஃப்ளவர் பாட் மேக் பண்ணுறது ச எனக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என் சிஸ்ட்டர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கள் அவங்க நான் சொல்கிறதெல்லாம் செய்வாங்கள் ஸோ அந்தமாதிரி விஷயத்தில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த கொரோனா டைம் ஸோ அதனாலதான் எனக்கு மெட்டீரியல்ஸ் மேலே ஒரு ஆர்ட் வந்து ஓரளவுக்கு போச்சு பட் இப்போது கொஞ்சம் எனக்கு அது கம்மியாயிருச்சு ஏன்னா இப்போ வந்து நான் அதை பண்ணுறது இல்லை பட் திருப்பி அந்த இதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் அதுக்கு எனக்கு டைம் இருந்துச்சின்னால் கண்டிப்பாக நான் அந்த ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டை பண்ணலாம் அப்படின்ருக்கேன்